ஏழு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு அஞ்சு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு பத்தோம்போது ஆறு ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்து ப இருபத்தி ஒன்று